தமிழ்நாட்டில் முக்கிய சமூக மற்றும் கலாச்சார குழுக்கள்னு பார்த்துட்டோம்னா காலங்காலமாக வந்துகிட்ருக்குற கரகாட்டம் இப்போ நல்லா போயிகிட்ருக்கு கரகாட்டம் அதுல்லாமல் வந்து கும்மியாட்டம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா போயிகிட்ருக்குது எந்த எந்த இடத்துல பார்த்தாலும் கும்மி பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க எல்லா ஊர்லேயுமே ரொம்ப முக்கியம் கொடுத்துட்ருக்காங்க கரகாட்டத்துக்கும் அதேமாதிரி கரகாட்டம் திருவிழா கோயில் திருவிழானா கரகாட்டம் நல்ல சிறப்பாக போயிகிட்ருக்குது அதேமாதிரி வந்து நம்ம வந்து நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நல்லா கொண்டு வந்துகிட்ருக்காங்க இப்போ வந்து இந்த கலாச்சாரங்கள்லாம் வந்து எப்பவுமே வந்து பழைய காலத்திலருந்து இப்போ வரைக்கும் இன்னும் வருங்காலத்தில் வரைக்கும் நல்லாவே போயிகிட்ருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து சலிப்பு தன் சலிப்பே இருக்காது அதமாதிரி ரொம்ப ஆர்வமாக ஓஹ் இது இன்னைக்கு கும்மியாட்டம் பார்க்கலாமா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதேமாதிரி வந்து கரகாட்டம் வந்து திருவிழா நடக்குது அன்னைக்கு கரகாட்டம் நல்லாயிருக்கும் அந்த குழுவினர் வந்திருப்பாங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து எல்லாமே பார்க்கணும் இப்போ வந்து பள்ளிகள்லேயுமே வந்து ஆண்டு விழா அப்படி எல்லாம் பார்க்கும்போது இந்த கலை நிகழ்ச்சி எல்லாமே நிறைய கொண்டு வராங்க ரொம்பவே பார்க்கறக்கு வந்து குழந்தைகள்லாம் வந்து அந்த கும்மி ஆடும் போதும் கரகாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தும் போதும் ரொம்ப ரொம்ப ரொம்ப அப்படியே பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது அதனால் வந்து இப்போது தமிழ்நாட்டுலனு இல்லை எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம அந்த கலை நிகழ்ச்சிகள் பழைய பழங்காலத்து கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து இப்போ நல்ல நல்ல கொண்டு வந்திருக்காங்க இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா கும்மியாட்டம் வந்து ரொம்ப பிடிக்குது இப்போ எந்த ஏரியாவில் பார்த்தாலும் வார வாரம் ஒவ்வொரு ஏரியாவில வந்து திருப்பூர் நடத்தி திருப்பூர்ல வந்து நடந்துகிட்ருக்குது அது அவங்கள வந்து அந்த கலைக்குழுவினரே வந்து ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சி கொடுத்து அவங்களே அந்த வாரத்தில் வந்து இந்த ஒரு ஒரு பொதுவான இடத்துல வந்து நம்ம வந்து இந்த கும்மியாட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாரி அந்த மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சந்தோசமாக எல்லாம் எடுத்துக்குட்டு அந்த கும்மியாட்டம் வந்து ரொம்ப பேரும் புகழுமா நல்ல போயிகிட்ருக்குது அதேமாதிரி ஒரேமாதிரி உடை அணிஞ்சிட்டு ஒரேமாதிரி வரிசையாக நின்று ஆண்களும் பெண்களும் கும்மி ஆடும் போது அப்படியே கண் குளிர பார்க்குறமாரி இருக்குது நானே இந்த மாசத்திலயே ஒரு ரெண்டு கும்மியாட்டங்கள் இது பார்த்துட்டேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது பழைய கலாச்சாரமெல்லாம் வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு இன்ட்ரஸ்ட்டான ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு வந்துகிட்ருக்குது அப்படிங்கிறமாரி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது